இலக்கியம் கவிதை அப்படின்னா வந்து இலக்கியம்னால் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் சொல்லலாம் கவிதை வந்து கவிதை எப்படின்னா மரபுக்கவிதை புதுக்கவிதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது மரபுக்கவிதைக்கு வந்து அந்த நயங்கள் எதுகை மோனை அப்புறம் வந்து அணிநயம் இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் அது மரபுக்கவிதைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மரபுக்கவிதை வந்து எப்படி இருக்கும்னா படித்தவங்களால மட்டுமே தான் அது எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னால் அந்த அப்போ தான் நயம் மோனை எதுகை அப்புறம் இதை பற்றிலாம் அவங்க மட்டும் தான் தெரிஞ்சுருப்பாங்க படிச்சுருப்பாங்க அதனால அவங்க மட்டும் தான் அதை பற்றி எழுத முடியும் ஆனால் இப்போ இருக்க வந்து புதுக்கவிதையில் வந்து யார் வேண்ணாலும் கவிதை எழுதலாம் அப்படின்ற ஒரு முறை வந்து கொண்டு வந்துவிட்டாங்க ஏன்னால் வந்து கவிதை வந்து இப்போ உள்ளதில் வந்து நம்ம நாம் நார்மலாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வைச்சே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இலக்கியத்துக்கு பெருசாக வந்து என்ன சொல்வது பெருசாக வந்து இதெல்லாம் கிடையாது முறையெலாம் கிடையாது வடிவங்கள்னால் எப்பொழுதும் போல் நார்மல் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷில் ச்சி தமிழில் தான் அது எழுத முடியும் தமிழ் இலக்கியம் வந்து எதை பற்றி இருக்கும்னால் நம்மளோட முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து என்னென்னலாம் பண்ணிணாங்க அங்கே என்னென்னலாம் கல்வெட்டுக்கள் இதெல்லாம் பற்றி வந்து இலக்கியத்தில் இருக்கும் கவிதையில் வந்து கவிதை வந்து எப்படின்னா ஒருத்தவங்களை பற்றி இயற்கை பற்றி இயற்கையோட வர்ணனையாக இருக்கலாம் ஒரு பெண்ணோட வர்ணனையாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த கல்லூரி நாட்கள் பற்றி ஒரு வர்ணனையாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா நமக்கு வந்து அந்த எதுகை மோனை அணிநயம் எதுகை மோனை அணி இந்த எட்டு வகை நயத்தை வச்சு தான் வந்து இந்த இதெல்லாம் எழுதுவாங்க